பிள்ளைகள் விளையாடுறது நல்ல ஒரு ஆரோக்கியம் இன்னும் என்னென்னா மக்களுக்கு விளையாட்டுக்கு ஒரு அரங்கம் தேவை ஒரு ஒரு கிரவுண்டு தேவை அந்த கிரவுண்டை நம்ம இந்தியா பிள்ளைகளுக்கு விளையாடுற பிள்ளைகள ஆர்வமாக விளையாடுற பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தா கிரிக்கெட்டு ஃபுட்பால் மற்ற கபடி கொக்கோ இப்பிடிலாம் விளையாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வமான ஒரு அரங்கம் இருந்தால் விளையாட்டு அரங்கம் இருந்தால் அழகாக அருமையாக இருக்கும் அந்த அரங்கம் அரங்கம் அந்த விளையாட்டு அரங்கத்தை எங்கள் அரசாங்கம் செய்து கொடுக்கும் ஒவ்வொரு ஊருக்குமே செய்து கொடுக்கணும் மக்களுக்கு செய்து கொடுத்தா அது ரொம்ப அருமையாக பிள்ளைகளுக்குன்னு ஏன்னா எங்கேப் பார்த்தாலுமே பிள்ளைகளுக்கு கபடி கிரிக்கெட்டு கொக்கோ அப்பறம் இந்த ஃபுட்பால் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக விளாட்றாங்க மக்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு விளையாட்டு அரங்கம் வேணும் நல்ல ஒரு கிரவுண்டு எங்களுக்கு அரசாங்கம் ஒவ்வொரு ஏரி கிராமத்துலேயும் செய்து கொடுத்தா மக்களுக்கு நல்லா இருக்கும் நல்லான்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் காலைலேயே விளையாட போகிறாங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தால் விளையாட போகிறாங்க காலேஜ் விட்டு வந்தால் விளையாட போகிறாங்க அதனால் மக்களுக்கு கண்டிப்பாக அந்த விளையாட்டு அரங்கம் தேவை அதனால் எங்களுக்கு அரசாங்கம் இந்த விளையாட்டு அரங்கத்தை செய்து கொடுத்தா அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி